மக்கள் ஆரோக்கியத்தை ஏன் விரும்புகிறார்கள் என்றால் அவங்களுக்கு வந்து இப்போது வந்து உணவு சரியில்லை அதனால் வந்து நல்ல டேன்ஸ் டேன்ஸ் நல்லா செஞ்சாக்குல உடம்பு வந்து நல்லா அசைவுகள்னால நல்ல ஓ வேர்வை தண்ணி வெளியே வருது நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அதனால் வந்து யோகா செய்கிறாங்க யோகா செஞ்சால் நல்லது வாக்கிங் போனால் நல்லது இப்போ இருக்கிற உணவு வந்து சரியில்லை உடம்பை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னாக்குல இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து நல்லா வாக்கிங் போகணும் இதமாக இருக்கணும் இதை செஞ்சால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு இது வந்து பார்த்தா இன்னோருத்தரும் சேர்ந்து செய்வாங்க நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் அதனால் வந்து டேன்ஸ் நல்லா டேன்ஸ்னா எனக்கு எப்போயுமே சின்ன பிள்ளையிலருந்து பிடிக்கும் அதனால் அந்த பாட்டு கேட்குறது அதுக்கு தகுந்த மாதிரி டேன்ஸ் நடனம் ஆடுகிறது யோகா செய்கிறது வாக்கிங் போகிறது ஸ்கிப்பிங் ஆடுறது ரன்னிங் ரேஸ் போகிறது இதெல்லாம் வந்து மனசுக்கு எப்போயுமே ஒரு இதமாக இருக்கும் ரொம்ப சோகமாக இருந்தாலும் ஒரு பாட்டு கேட்டாலோ அந்த யோகா செஞ்சாலோ நடந்து போனாலோ ஒருத்தர்கிட்ட பேசினாலோ ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் அதனால் மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் இதனால் தான் வந்து ஆரோக்கியம் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் மனசுக்கும் இதமாக இருக்கும் நடனம் ஆடுகிறதுனால மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நம்மள பார்த்தா இன்னொருத்தரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்கள் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று